எனக்கு எது மகிழ்ச்சி அளிக்கும்னா நான் சும்மாவே இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் வந்து அதிகமாக யாருகிட்டையும் வந்து தொலைப்பேசி வந்து இது பண்ணமாட்டேன் யாருகிட்டையும் அதிகமாக பேசமாட்டேன் நான் தனியாகவே இருப்பேன் பட் நான் ரொம்ப நேரத்துக்கு தனியாக இருக்கமாட்டேன் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் தனிமையாக இருக்கிறது தனிமையாக பாட்டு கேட்டு தனிமையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ர எல்லாம் டைமும் தனியாலாம் இருக்கமாட்டேன் தனியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லோருமே இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் உட்காந்து பேசுகிறது மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயமே நம்ம நம்மளுக்கு வந்து சந்தோஷப்படுத்தும் இது நம்ம குட்டி குட்டியாக சேர்த்து சேர்த்து ஒரு விஷய ஒரு சில விஷயம் வாங்குனா அதுவும் நம்மளுக்கு சந்தோஷப்படுத்தும் இல்லை வந்து அங்கே ஒரு ஊருக்கு நம்ம ரொம்ப நாளாக இது பண்ணிட்டுருக்கோம் அங்கே போகிறோன்னா அங்கே ஒரு சந்தோசம் நம்மளுக்கு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியாது பட் ஆனால் நம்ம போகிறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் அது நல் நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னை விட சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க வந்து எங்கேயாவது வெளியே கூட்டு போய் சாப்பிட வச்சாலும் ரொம்ப வந்து ச சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ப இது ரெ இரண்டு சக்கர வாகனத்தில் போனால் அதுவும் நல்லாருக்கும் அப்புறமேட்டு நாலு சக்கர வாகனத்தில் போனாலும் நல்லாருக்கும் நம்ம தோழர்கள் தோழிகளோடய போனால் நல்லாருக்கும் இதே வந்து பேசிக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் விளாண்டுக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும் பாட்டு பாடிகிட்டே போனால் நல்லாயிருக்கும் ஆடிக்கிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஆடுறது தான் அது வந்து அதுக்கு எத்தனை வலி வந்தாலும் பரவாயிலை அப்படின்னு நினை அது அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது நம்ம பண்ணாமல் இருந்தால் அதை அதை நினைச்சி நம்ம வந்து வருத்தப்படுவோம் அதனால் அது பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தாட் உள்ள மனுஷி நான் அதுக்கப்புறமேட்டு இப்போ கூட எங்கள் இதில் வந்து நிறைய இது வருது ஈவெண்ட்ஸ் வருது அதெலலாம் வந்து நாங்கள் இது பண்ண ஆடப்போகிறோம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தர்ற சந்தோஷம் தர தரக்கூடிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும் அப்புறம் அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசுகிறது சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் பிடிச்சவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறது சந்தோஷம் கிடைக்கும் அப்புறமேட்டு தூங்கினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ந இது சூழல் எங்கேயுமே இருக்காது தூங்கிட்டே இருந்தோன்னு வச்சிக்கோங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப தூங்கக்கூடாது தூங்கிட்டே இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு அடுத்த நாள் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல அது அது அதை பற்றி நினைக்கவே தேவையில்ல இன்றைக்கி என்ன இருக்கோ இன்றைக்கி வச்சு இன்றைக்கி என்னலாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோமோ அது தான் இன்றைக்கி நம்மளுக்கு குட்டி குட்டி விஷயம் நடந்தாலும் அது சந்தோஷம் தான் அதனால எனக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பாராட்டுக்கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் தரும் இப்போ நீ இது பண்ணியா நல்லாருக்கே அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் தான் அதை மாதிரி நீ அங்கே போறியா அப்போ நல்லாயிருக்கும் அங்கே நானும் வரவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நாம்ம தோழிகள் நம்ம கூட வரது வந்து அதுவும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவங்க கூட நல்லா ஜாலியாக இது பண்ணிகிட்டே போகலாம் அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் வேறே என்ன பேசிக்கிட்டே போகலாம் விளாண்டுட்டே போகலாம் அப்புறமேட்டு இது மாதிரி நிறைய பண்ணிகிட்டே போகலாம் அதெல்லாம் எல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள்னாலும் எனக்கு சந்தோஷம் தான்